கோஆர்டினேட்டருங்கிற கொஷினில் பார்த்திங்கனா ஆஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க கோஆர்டினேட்டர்னால் என்ன அப்படிங்கிற கேள்வியை பற்றி நம்ம பேசினோம் கோஆர்டினேட்டர் என்பது இப்போ முன்னே பார்த்தது ஸ்கூலை பற்றி பார்த்தோம் இப்போ பார்த்திங்கனா காலேஜ் கோஆர்டினேட்ரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் காலேஜ் கோஆர்டினேட்ரு பார்த்திங்கனா அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அவங்க தான் இந்த காலேஜியே வழி நடத்துகிறாங்க சொல்ல போனால் பிரின்சிபலுக்கு கீழே இருக்கவங்க தான் அவங்க ஸோ அவங்க வந்து என்ன ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிப்லிட்டி ஆஃப் த காலேஜ் கோஆர்டினேட்டர் அவங்க அவங்க ஸோ நம்ம கோஆர்டினேட்டருக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ்ப்லிட்டி பண்ணியாகணும் அவங்களுக்கு தேவையான கடமைகள் அவங்களோட கடமைகளை செய்ய விட்ணும் அவங்க செய்கிற வேலையில் வந்து குறுக்கக்கே எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ தான் வந்து அவங்க சரியான வேலையை வந்து கரெக்டான டைமிங்கில் முடிச்சு தருவாங்க நமக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணி தருவாங்க இது தான் கோஆர்டினேட்டரோட கடமை ஸோ நம்ம வந்து அவங்க வேலையை வந்து தடுக்கவோ இல்லை அதில் வந்து வேறு எதாச்சு வேலையை செய்யவோ கூடாது அப்போ தான் வந்து அது கரெக்டான டைமிங்காக இருக்கும் ஸோ கோஆர்டினேட்ருக்கு தேவையானதை வந்து நம்ம கரெக்டாக முடிச்சு கொடுத்தா மட்டும் தான் அவங்க வந்து அதோட வேலையை வந்து சரியான பணியை வந்து முடிச்சு தருவாங்க இல்லைனால் அவங்க பணியை பெண்டிங் போட்டு முடிச்சு தராமல் விட்ருவாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும்